எங்கள் ஊர் சித்திரை மாதம் திருவிழாவுல மாரியம்மன் திருவிழாதான் நாங்கள் கொண்டாடுவோம் ரொம்ப விமர்சனமாக அதுக்கான முதல் நாள் வ அஞ்சு நாள் திருவிழா போடுவாங்க அஞ்சு நாள் திருவிழால முதல் நாள் வந்து சாமி அழைச்சி வச்சு அதுக்கான இதெல்லாம் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னால் சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணி பூவிலியே எல்லாம் அலங்காரம் பண்ணிடுவாங்க அலங்காரம் பண்ணி அன்றைக்கு நைட்டு ஃபுல்லாக தேரெல்லாம் பூவிலியே அலங்காரம் பண்ணுவாங்க அலங்காரம் பண்ணி காலை விடிஞ்சவோன்னேயே வீட்டுக்கு எல்லாம் வீதி வீதி வீதிக்கு தெருவுக்கு தெரு எல்லாம் வருவாங்க சாமியை தூக்கிகிட்டு அப்போது நாங்கள் வீட்டில் வந்து பச்சரிசி மாவு இடித்து சர்க்கர போட்டு பிணைஞ்சி மாவிளக்கு செஞ்சு தேங்காய் வாழைப் பழம் தட்டில் எல்லாம் அவுங்கவங்க வீட்டுக்கு முன்னாடி விளக்குலாம் பொருத்தி வெச்சு குடத்துல தண்ணி வெச்சு சாமி வரும்போது சாமிக்கு தண்ணி ஊற்றி அவங்க வந்து பண்டாரம் சாமிக்கு தேங்காயெல்லாம் உடச்சி அபிஷேகம் பண்ணுவாங்க நாங்கள் சாமி கும்பிட்டு துன்னுாறு வாங்கிட்டு வந்துடுவோம் ம மொதல் நாள் ரெண்டாவது நா மூணாவது நாள் அதே மாதிரி சாமி ஊர்கோலமா வரும் பொழுது பொங்க பொங்கல் வைப்போம் பச்சரிசியில் பொங்கல் வெச்சு அதே மாதிரி தட்டில் எல்லாம் தேங்காய் வாழைப் பழம் எல்லாம் வெச்சு பொங்கல் வெச்சு சாமி நாங்கெல்லாம் கும்பிடுவோம் தண்ணி ஊற்றி கும்பிட்டு துன்னுாறு பூவும் வாங்கி வெச்சுக்குவோம் நாலாவது நாள் கிடா வெட்டுவாங்க அதே மாதிரியே கோயிலில் போய் பொங்கல் வெச்சு கிடா வெட்டி எல்லாம் சாமியை எல்லாம் அவுங்கவங்க வீட்டில் உறவினர்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நாங்கள் விருந்துப்ப வெச்சு எல்லாம் சிறப்பாக எல்லாம் பண்ணுவாம் அங்கவுங்களை சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு வெச்சு அப்புறம் அஞ்சாவது நாள் சாய்ந்திரமா சாமியை எல்லாம் மஞ்சள் நீர் எல்லாம் க கலக்கி வெச்சு மஞ்சள் நீருனால் தண்ணியில் மஞ்சள் போட்டு வேப்பந்தழை போட்டு எல்லாம் கலக்கி வெச்சுருவோம் சாமி ஊர்கோலமா வரும் வரும் பொழுது அதே மாதிரியே தட்டில் நாங்கெல்லாம் தேங்காய் வாழைப் பழல்லாம் வெச்சு படைச்சி அந்த மாமாங்களெல்லாம் மாமாங்கிற முறைகாரர்களுக்குல்லாம் நாங்கள் அந்த மஞ்சள் தண்ணியை மேலே மோண்டு ஊற்றுவோம் தண்ணியை ஊற்றி மஞ்சள் தண்ணியை ஊற்றி சாமியை நல்லா சந்தோஷமா கொண்டாடி அப்புறம் நைட்டுஃபுல்லாக ஒம்பது பத்து மணியை போல் கொண்டு அங்கே ஒரு மாதிரி குளத்துல கொண்டு சாமியெல்லாம் கலைச்சி பூ விட்டுட்டு எல்லாம் அவுங்கவங்க வீட்டுக்கு வந்துடுவோம் திருச்சி மாவட்டத்தில் அது மாதிரி நாங்கள் செய்வோங்க அதுதான் எங்களுக்கு நல்ல பண்டிகை திருச்சி சித்திரை மாத பண்டிகை நல்ல பண்டிகை அப்புறம் பங்குனி உத்திரம் அது மாதிரி பங்குனி மாதத்துல பங்குனி திருவிழா வரும் பொழுது வீட்டில் விரதம் இருப்போம் முருகன் விரதம் அது என்னென்னா எல்லாம் வீடு வாசெல்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் தேங்காய் வாழைப் பழல்லாம் வச்சு ச சாப்பாடெல்லாம் செஞ்சு எல்லாம் நீட்டாக சாப்பாடு வடை பாயசம் அதெல்லாம் வெச்சு செஞ்சு சாமியை நல்லா நாங்கள் கும்பிட்டு வழிபாடு பண்ணுவோம் அது ஒரு நாள் மட்டும் தான் தைப்பூசமும் அதே மாதிரி நைட்டில் ச விரதெல்லாம் நாங்கள் எல்லாமும் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் வீட்டில் கும்பிட்டுட்டு அப்புறம் ஆற்றுக்கு போவோம் ஆற்றுல போய் ஆற்றுலல்லாம் குளிச்சுட்டு அங்கே எல்லாம் சாமியெல்லாம் ஏழு ஊர் சாமியெல்லாம் வந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ச சாமியை நாங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாம் நாங்கள் வீட்டுக்கு நைட்டு கடை வீதியெல்லாம் பார்த்துட்டு ஜாமான்களெல்லாம் வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க அது ஒரு அது தைப்பூச திருவிழா